குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்தான் சொல்லி கொடுக்கணும் ஏனால் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துருக்கோம் அதுவும் இல்லாமல் தமிழ்தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாம் இப்போது குழந்தைங்க நல்லா பேசணும் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சாலே எழுத தெரிஞ்சாலே போதும் பே அதைவிட ஃபர்ஸ்ட்டு பேசணும் தமிழ்தான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் மற்றபடி வேறு எந்த இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற நம்ம இம்பார்ட்டண்ட் இல்லை ஆனால் தமிழ் கொஞ்சம் நல்லா சொல்லி கொடுக்கணும் ஏனால் இப்போது அப்போதான் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் நல்லா இது பேசுவாங்க தமிழ் தெரியலை அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது தமிழ் தெரிஞ்சாலே போதும் நம்ம எல்லா இதுலையும் கொஞ்சம் ஃபஸ்டில் இருப்போம் இப்போ நமக்கு தமிழ் தெரியலை பேச தெரியலை அப்படின்னா அது நம்ப இதில் வந்து தமிழ் மட்டும் தான் பேசணும் தமிழ் சொல்லி கொடுக்கணும் அதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் தமிழ் சொல்லி கொடுங்க குழந்தைங்களுக்கு